நான் ஒரு நாள் ஊருக்கு போனப்போ ஹேண்ட்பேக் வச்சுருந்தேன் சார் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு தான் போனேன் அதில் தான் பணத்தையெல்லாம் வச்சுருந்தேன் சார் அது திடீர்னு அந்த ஹேண்ட்பேக்கில் இருந்த பணம் வந்து காணாமல் போயிடுச்சு சார் அது ஹேண்ட்பேக்கில் வந்து நிறையா திங்ஸையுமே வச்சு எடுத்துகிட்டு போகமுடில நம்ம கொஞ்சம் தான் வச்சு எடுத்துகிட்டு போகமுடியிது இப்போ ரெண்டு பை எடுத்துகிட்டு போகிறமாரி ஆகிடுது நம்ம இப்போ பேக்கும் எடுத்துக்கிட்டு ஹேண்ட்பேக்கும் எடுத்துக்கிட்டு இதையும் எடுத்துகிட்டு அதையும் எடுத்துகிட்டு போகிறமாரிருக்கு ஸோ அதனால் வந்துட்டு ஹேண்ட்பேக் எங்கையாச்சும் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் பெரிய நெகட்டிவாக தான் சார் இருக்குது ஹேண்ட்பேக்கை இங்கேயிருந்து எடுத்துக்கிட்டு நம்ம அங்கே போகிறதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம் வந்தோம்னு இருக்க முடியலை அதையே நம்ம பார்த்துக்கணும் பத்திரமா ஒரு பொருளை வச்சுக்கிணும்னே ஹேண்ட்பேக் வச்சுருக்கோம் நம்ம அதையே பாதுகாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது பேக்கு மாதிரி ஹேண்ட்பேக்குலாம் இல்லை அது ஒரு பெரிய சங்கடம் சார் அதில் ஹேண்ட்பேக்கில் அப்புறம் அப்படியே அதை பண்ணி இதை பண்ணிட்டு இதை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அதில் உள்ள பொருள் காணாப் போய்விடுது அதில் உள்ள பொருள் எங்கையாவது காணாமப் போய்விட்டா கிடைக்கிறதும் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது இப்போது அந்த ஹேண்ட்பேக்லாம் தேடி கண்டுபுடிச்சு அது நம்மள்கிட்ட வந்து சேர்றதுக்கே அவ்வளோ பிரச்சனையாக போய்விடுது அதனால் பெரிய தலைவலியா இருக்குயது ஹேண்ட்பேக்கை வச்சு யூஸ் பண்ணுறது ஹேண்ட்பேக்கெலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது இப்போ சமீபமாக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதில் வச்சுருந்த ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்த பணம் மிஸ் ஆயிடுச்சு ஏடிஎம் கார்டு மிஸ் ஆயிடுச்சு அவ்வளோ பேங்க் டீடெயில்ஸ் வச்சுருந்தோம் அதேமேரி எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க ஹேண்ட்பேக்கில்தான் நகை வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க ஊருக்கு ஹேண்ட்பேக்கோடு மிஸ் ஆயிடுச்சு நகை பத்து பவுன் நகை காணாம போயிடுச்சுங்க பத்து பவுன் நகை அந்த ஹேண்ட்பேக்கால்தான் காணாம போயிடுச்சு ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறது அவ்வளவு பெரிய விஷயம் நெகட்டிவான விஷயம் அதேமாரி ஹேண்ட்பேக்கில் ரெண்டு மூணு ஜிப் இருக்குன்னு தான் பேர் இந்த தெஃப்ட்டு பண்றவங்க இந்த தெஃப்ட்டுலாம் என்ன பண்ணுவாங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க ஈஸியாக பிக்பாக்கெட் எடுத்துடுவானுங்க பிக்அப் பண்ணுவானுங்க இந்த ப்ளேடை போட்டு ஸ்கிராச் பண்ணி அழகாக எடுத்துடுவானுங்க பணத்தை உள்ளார உள்ள பணத்தை ஹேண்ட்பேக்லாம் நிறைய மைனஸு மைனஸுங்கிறத விட தலை வலி தான் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணிணாலே ஆமாம் ஹேண்ட்பேக்லிருந்து ஈஸியாக எடுப்பான் பொருளை வச்சு அதில் உள்ளதை திங்சை வச்சு அழகாக எடுத்திடலாம் ஆமாம் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறதே பெரிய தப்பான காரியம் தான் ஏன்னால் அது தலை வலி தான் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அதனால் நாங்களெலாம் ஹேண்ட்பேக்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது நெகட்டிவ் தான் ஹேண்ட்பேக்குனால் நெகட்டிவ்ங்கிறமாதிரி போயிடுச்சு அதுக்கு தலை வலி தான் அதிகம் அதில் ஆமாம் ஹேண்ட்பேக் அவ்வளோ பெரிய தலை வலியான விஷயம் ஆமாம் ஆமாம் ஹேண்ட்பேக்கு ஹேண்ட்பேக் வச்சு எந்த ஒரு பொருளையும் சேவ் பண்ணமுடியாதுங்க பக்கத்து வீட்டில் அவங்க நகை அவ்வளோ பவுன் நகை காணாம போணு பத்து பவுன் நகை காணா போணுச்சு அந்த ஏடிஎம் கார்டு அதில் வச்சு மிஸ் ஆகிருக்கு வீட்டு ரேஷன் கார்டு அதில் வச்சு மிஸ் ஆகிருக்கு அதேமாதிரி பேங்கு போனப்போ பாஸ்புக் மிஸ் ஆகிருக்கு பாஸ்புக் சில பேர் என்னா பண்ணுறாங்க அந்த பி ஏடிஎம் கார்டோடையே பின் நம்பர் எழுதிவச்சிடறாங்க அதை ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுக்கிறப்ப பின் நம்பரையும் மறந்துடறாங்க ஏடிஎம் கார்டையும் மறந்துடறாங்க யாராச்சும் பணத்தை எடுத்துடறாங்க இதெல்லாம் கண்டே பிடிக்கமுடியாது அந்த நேரத்தில் வந்து யார் இங்கே வந்தாங்க அவங்க எங்கே எடுத்தாங்க அந்த ஏடிஎம் கார்டை ஏன் எடுத்தாங்க அவங்க ஏன் பணத்தை திருடினாங்க சான்ஸே கிடையாது நம்ம தான் நம்ம பொருளை கேர்லெஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் இருக்கணும் நம்ம பொருள் காணா போய்டுச்சுனா யாருமே வந்து நம்பளை கண்டுக்க பொருளை எடுத்து கொடுக்கமாட்டாங்க கண்டுபிடிச்சும் இது பண்ணமாட்டாங்க அதனால வந்து ஏடிஎம் கார்டு வந்து ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதினால மற்ற மற்ற பொருளெலாம் ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதும் ஆபத்து தான் அதனால் பெனிஃபிட்டே கிடையாது ஒரு பொருள் காணாம போயிடுச்சுன்னா கண்டுபுடிச்சு கிடைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை இந்த காலகட்டத்தில் அதனால் உஷாராக இருக்கணும் ஹேண்ட்பேக்லாம் நம்ம எடுத்துகிட்டே போகக்கூடாது சரிங்களா ஹேண்ட்பேக்கில் வச்சு எங்கையாச்சும் எடுத்துகிட்டு போனோம்னால் நம்ம பொருள்தான் மிஸ் ஆகும் நம்மளுக்குதான் தலைவலி ஸோ அதனால் மேக்ஸிமம் ஹேண்ட்பேக் வெளியில் எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க அதுதான் நல்லது மேக்ஸிமம் நல்லது ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா ஹேண்ட்பேக்கில் வைக்கிற பொருட்கள் எல்லாமே காணாத போயிடுது சப்போஸ் கேர்லெஸ்ஸாக நீங்க தூங்குவீங்க எவனாச்சும் எடுத்துகிட்டு போய்டுவான் ஒரு ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு ஹேண்ட்பேக்கை கையில் வச்சுருக்கீங்க நீங்கள் பாட்லே அசால்ட்டாக தூங்கிக்கிட்டு இருப்பீங்க எவனாச்சும் அடிச்சுட்டு போய்டுவான் அவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு அப்போ என்னாச்சு ஹேண்ட்பேக்கில் வச்சதுனால்தான் பொருள் காணாம போய்டுச்சுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னால் அவ்வளோ தலைவலி இருக்குது ஹேண்ட்பேக் யூஸ் பண்றதினால அதனால் மேக்ஸிமம் ஹேண்ட்பேக்கை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க மேக்ஸிமம் ஹேண்ட்பேக் யூஸ் பண்றதை குறச்சிக்குங்க ஏன்னால் ஹேண்ட்பேக் யூஸ் உங்களுக்கு எந்த விதமான பாசிட்டிவுமே கிடையாது நெகட்டிவ்ஸ்தான் ஹேண்ட்பேக் யூஸ் பண்றதினால எந்தவிதமான பாசிட்டிவுமே கிடையாது நெகட்டிவ்ஸ்தான் ஸோ அதனால் என்ன பண்ணுங்க ஹேண்ட்பேக் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க ஹேண்ட்பேக் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க நம்ம ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணாமல் இருந்தம்னால் நல்ல முறையில் பொருளை எடுத்துகிட்டு போக கொள்ள வர எல்லாத்துக்குமே சவுகரியமாவும் இருக்கும் எந்த விதமான சங்கடமுமே இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் ஹேண்ட்பேக் யூஸ் பண்றதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க ஹேண்ட்பேக்னாலே நெகட்டிவ் தான்